என்னுடைய குடும்பம் சொல்லிப் பார்த்திங்கனாக்க வந்து ஃபாதர் மதர் ரெண்டு பேரும் இப்போது இப்போதைக்கி தற்சமயம் வந்து இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க எனக்கு வந்து ஒரு வொயிஃப்பு வந்து அவங்களும் வந்து இப்போ அந்தக் கொரோனா டைமில் இதாகிட்டாங்க காலமாகிட்டாங்க எனக்கு சன்னுங்கிறது வந்து ஒரே சன் சன்னுங்கிறது வளர்ப்பு மகன்தான் அவரும் இப்போ வந்து வெளியே அவர் தனியாக இன்டிவியூஜுவலாக குழந்தைக கல்யாணம் ஆகிட்டு குழந்த குட்டிகளோட தனியாக இருக்கார் அவரும் ஜாப்புக்கு போயிட்டிருக்காரு நான் வந்து இப்போது இங்கே கிருஷ்ணகிரியில் இன்டிவியூஜுவலாக வந்து நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு நான் இருக்கிறேன்